கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கல்வின்னு பார்த்திங்கன்னா நிறய இருக்குது ஸ்கூலும் இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விஜயலஷ்மி ஸ்கூல் சிசிஎம் ஸ்கூல் அழகிரி சுரேஷ் ஸ்கூல் நேஸ்னல் ஸ்கூல் அம்பாள் ஸ்கூல் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜுனு சொல்லி பார்த்திங்கன்னா அஞ்சலியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் ஜிஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி ரங்கநாதர் பாலிடெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது அதே மாதிரி பார்த்தி இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா இன்ஃபோன் இன்ஸ்டிடூட் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்என்எஸ் காலேஜ் குமரகுரு காலேஜ் பிபிஜி காலேஜ் பிஎஸ்பி காலேஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் கோயம் கோயம்புத்தூர்ல இருக்குது அதே மாதிரி ஆர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அவிநாசி லிங்கம் எஸ்என்எஸ்சு அந்த மாதிரி ஆர்ட்ஸ்ல எல்லா காலேஜும் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிகிரி செலெக்ட் பண்ணி ஒவ்வொரு காலேஜ்ல படி பட்டம் படிக்கிறாங்க